கிராமப்புற இளைஞர்கள் விவசாயத்தை ஒரு தொழிலாக மட்டும் பார்க்கல வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமானது மிகமிக முக்கியமானது உணவு உண்டு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என புறநானூற்றில் இப்போ புராணங்கள்ல எழுதப்பட்டிருக்கு அதனால் விவசாயம் செய்கிறத ஒரு தொழிலாக வந்து நாங்கள் பார்க்கல விவசாயம் அப்படின்னு பார்த்தோம்னாலே அதில் ஒரு சிரமம் என்னன்னா தண்ணி தான் மற்றபடி விவசாயம் செய்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ன நான் வந்து சும்மாருக்கும் போதெல்லாம் அடிக்கடி நான் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் விவசாயமே செய்வேன் செடி நடுறது கத்தரிக்காய் வெண்டைக்காய் கொத்தவரங்காய் முள்ளங்கி இதைமேரி பல காய்கறிகளை பயிரிடுறது நெல் அறுவடை செய்கிறது பயறு உளுந்து இதைபோல பல தானியங்களையும் நாங்கள் அறுவடை செய்கிறோம் அதுமட்டும் இல்லாமல் நாங்கள் அறுவடை செஞ்சு அதை மக்களுக்கு கம்மியான விலையிலேயே கொடுக்குறோம் விவசாயத்தை ஒரு தொழிலாக பார்க்காமல் நாங்கள் அதை ஒரு தொண்டாக தான் செய்து வருகிறோம் எங்களுக்கு விவசாயம் செய்வது மிகவும் பிடித்தமான ஒன்று அதில் இப்பொழுது வந்துள்ள புதிய வழிகள் என்னென்னனா இந்த வீட்டு தோட்டம் வீட்டு தோட்டங்கிறது மாடிகள்ல ஒரு ஓரங்கள்ல மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அதில் காய்கறிகள் அந்தமாரி கொடிகள் கொடி புடலங்காய் பாகற்காய் அவரைக்காய் இந்தமாதிரி ஆழ ஆழவேர் இல்லாமல் ஆணிவேர் இல்லாமல் சல்லி வேர்களாக ஓடும் தாவரங்களை மாடித்தோட்டங்களில் வளர்த்து நாங்கள் ம மக்களுக்கு தொண்டாற்றி வருகிறோம் விவசாயம் என்றது தொண்டாகவே போற்றப்படுகிறது இன்றளவும் உணவு இல்லையே ஒன்றும் கிடையாது அதனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் உயிர் வாழ அவசியம் தேவை வந்து உணவு அதனால் அந்த உணவு வந்து நாங்கள் மிகவும் ஒரு ஒரு வேலையாகவே நேரம் கிடைத்த பொழுதெல்லாம் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் விவசாயம் மட்டுமே செய்கிறோம் விவசாயத்தை எங்கள் உயிர் மூச்சாகவே நாங்கள் நினைத்து நாங்கள் செயலாற்றி வருகிறோம் இதில் புதிய வழிகள்னால் அதுதான் பார்த்தோம் தோட்டப்பயிர்கள் தோட்டப்பயிர் மட்டும் இல்லாமல் வயல்கள்ல வரப்புகள்லையும் வரப்பு பயிரும் நாங்கள் தானியங்கள்லாம் கோதுமை வரகு கம்பு கேழ்வரகு மக்காச்சோளம் அந்தமாதிரி வரப்பு பயிர்களும் பயிறு உளுந்து காராமணி பயறு இந்தமாதிரி கா காராமணி வகைகளையும் நாங்கள் பயிரிட்டு வருகிறோம் உணவு வந்து மனிதனுக்கு மிக மிக அவசியம் அதனால் விவசாயத்தை ஒரு தொழிலாக பார்க்காமல் தொண்டாக செய்வதாலே எங்களுக்குலாம் விவசாயம் மிகவும் உயிர் மூச்சாக இருக்கிறது